கலா எங்கள் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து இந்து கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கோலம் போடுறது இதுங்கிறது வந்து ஒரு பழக்கம் வழக்கமாக ஆண்டாண்டு காலமாக வ வருது பழங்காலத்துலேருந்து வந்துட்டுருக்கு அது எப்படின்னா வந்து அது கோலம் போடுறது வந்து ஒரு தெய்வீக செயலாக கருதுகிறோம் அதாவது ஒரு மகாலக்ஷ்மி அந்த மாதிரி ஒவ்வொரு கடவுள்களை வந்து குறிப்பிட்டு சில சில கோலங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கோலங்கள் அந்த மாதிரிலாம் போடுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கோலங்கள் வந்து இந்தந்த கடவுள்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சூரியனுக்கு நீர் சம்மித் சமர்ப்பித்தல் வந்து எப்படின்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் வந்து அந்த கங்கா ஸ்நானம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்நானங்கள்ருக்கு அதை மாதிரி ஸ்நூ சூரியனுக்கு வந்து நீர் சம்மி சமர்ப்பிக்கிறதுங்கிறது வந்து இந்த ஐந்து ஐ ஐந்து ஐ ஐந்து பூதங்கள் இருக்குதுங்க இல்லையா அதில் வந்து மெய்யான உ உண் உண்மையானது வந்து நீர் அது வந்து என்னென்னா சூரியன்கிறது வந்து நெருப்புங்கிறது மாதிரியும் ஒரு அர்த்தம் சொல்லுவோம் அந்த மாதிரி என்னோடய அசம்ப்ஷன் தான் சொல்கிறேன் நான் அந்த அந்த மாதிரி இருக்கிறனால நீர் சம்ம சமர்ப்பிக்கிறது வந்து சூரியன் வந்து எல்லாத்துக்கும் வந்து மெயின் சோர்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சமர்த் சமர்ப்பித்து இந்த மாதிரி நாங்கள் வழிபடுகிறோம் அப்புறோம் வந்து நெற்றியில் குங்குமம் வைக்கிறதுலாம் வந்து அதுப் பழக்கம் வழக்கங்கள்னு சொல்வாங்க ஆனால் வந்து அது வந்து நம்ம ஒவ்வொருத் ஒவ்வொருத்தவங்க இடத்துலியும் வந்து ஒவ்வொன்னா வந்து சொல்லுவாங்க இதே வந்து நான் சொன்னன்னா வந்து எனக்கு வந்து குங்குமங்கிறது வந்து மன திருப்தி கொடுக்கும் மன அமைதி கொடுக்கணும்பாங்க செலவு சில இடத்துலலாம் என்ன சொல்லுவாங்கனா அது வந்து அம்மனுக்கு உரியது அம்மன் துணை இருப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்வாங்க அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது மாறும் அதே மாதிரி கோவிலுக்கு பூஜை செய்கிறது வந்து என்னன்னா வந்து நம்ம வந்து அதாவது வந்து நம்ம கடவுளை வந்து வணங்குறது வந்து நம்ம மன அமைதிக்காக வணங்கிறது சில பேர் வந்து வேண்டுதல் வைப்பாங்க மன அமைதிக்கு வைப்பாங்க அப்புறோம் வந்து சில இடத்துக்கு சில கோவிலுகளுக்குலாம் போனால் வந்து நம்மளுக்கு என்னன்னே தோணாது நம்ம பாட்டுக்கு வந்து ஜாலியாக ஜாலியான்னு சொல்லல ஒரு உறுதி மனம் உருகி வேண்டிக்கிட்டு ஏதோ ஒரு நம்மளுக்கு அறியாமல் வந்து நம்ம ஏதோ ஒரு நினப்புல போயிருப்போம் ஆனால் வந்து வரும்போது ஏதோ அது நிம்மதி கிடைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறதுனால அது பூஜை செய்கிறது வந்து அதே மி கோவில் பூஜை வீட்டில் சாமி பூஜை அதெலாம் வந்து ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு நம்ம என்ன வந்து உணர்கிறோமோ அது தான் வந்து அந்த இடத்துல வந்து சொல்வாங்க அது தான் வந்து கடைப்பிடிக்க வேண்டியது கடைப்பிடிக்கிறது கூட ஏன்னா நம்ம மனசுக்குள்லேருந்து வந்து ஆத்மாத்தமாக வந்து இதெலாம் பண்ணுவோம் இல்லையா அதனால வந்து நம்மளுக்கும் அதும் கடவுளுக்கும் வந்து ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு விதமான ஒரு பாலம் கூட அமைகிறத்துக்கு வாய்ப்புண்டு நம்ம வந்து சில நேரத்துக்கு நம்மளை அறியாமல் வந்து கடவுளை வந்து பேசிக்கிட்டுருக்கோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஒவ்வொரு விதமா வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து கடவுள் வந்து வணங்கிறது தான் அது